பங்கு சந்தை பற்றி எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுங்க பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் எதா ஒரு கம்பெனி மேலே வந்து நம்ம வந்து பிடிச்ச கம்பெனி மேலே நம்ம ஒரு ஷேரை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம் அந்த கம்பெனியோடைய ஷேர் நல்லா இருந்துது அப்படின்னா நம்மளோடைய பங்கு சந்தை அதாவது நம்மளோடைய அமௌண்ட் வந்து நம்ம ஷேர் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு வந்து இப்போ ஃபுல்லு அப்படின் சொல்லுவாங்க அதாவது ஃபுல்லு இன்னொன்று வந்து அதாவது எருமை அப்படி சொல்லுவாங்க அது ஒன்று பன்னி ஒன்று சொல்லுவாங்க ஒன்று எருமை ஒன்று சொல்லுவாங்க அதாவது நம்மளோடைய வளர்ச்சி நம்மளோடைய நம்ப எந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணமோ அந்த கம்பெனியில வந்து நல்லா வளர்ச்சி இருந்துதுன்னா நம்மளோட எருமை சிம்புல் போட்டுக் காமிப்பாங்க இல்லை வந்து கம்பெனியோடைய இது சரி இல்லை அப்படின் சொன்னால் இந்தமாரி பன்னி சிம்புல் மாதிரி ஒன்று போட்டுக் காமிப்பாங்க ஏற்றம் இறக்கம் இருக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்தளவு பங்கு சந்தைக்கு வந்து மும்பை தான் மும்பை தான் நம்ப கேள்விப்பட்ட வரையும் மும்பை தான் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டுல பார்த்தோம்னா எல்லாமே பங்கு சந்தையில் தான் ஆன்லைனில் தான் எல்லாமே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிவிட்டாங்க ஆன்லைனில் ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு விதத்தில் நல்லதாகவும் இருக்கு ஆனால் ரிஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு இதில் ஏன் ரிஸ்க் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது எல்லாமே இவங்க ஆன்லைன் டாக்குமெண்ட்டாக தான் கொடுக்குறாங்க திடீர்னு அந்த நம்ம அந்த இடத்துக்குப் போய் கம்பெனியில் போய் பார்த்தோம்னா அந்த கம்பெனி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் போய்டுது போடுகிற பணம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஆயிடுது ஸோ அதனால ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறது வந்து இந்த மேரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆமாம் அதில் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் பண்ணணும் ஃபுல் ரிஸ்க்கும் நம்ம தலையிலயே கட்டிவிடுவாங்க பங்கு சந்தையில் இன்வெஸ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கொஞ்சம் ஒரு சிக்கலான சூழ்நிலை தான் இன்வெஸ்ட் பண்ணிருப்போம் இன்வெஸ் பண்ணதை வச்சு நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்லிருக்கேன் இந்தியாவில் பங்கு டிஜிட்டலில் தான் கொண்டு வந்துருக்காங்க இருந்தாலும் அந்த அளவுக்கு இன்னும் நவீனமயமாக்கப்படல டிஜிட்டல் கரன்சிலாம் இன்னும் இந்தியாவில் கொண்டுட்டு வரல ஸோ அந்தமாதிரி டிஜிட்டல் கரன்சிலாம் கொண்டுட்டு வந்து அந்த மாரி கொண்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம எதாவது யூஸ் பண்ணலாம் நம்ம இப்போ வந்து நம்மளோடைய மணியை தான் ஆன்லைனில் டிஜிட்டல் கரன்சியாக மாற்றிக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இன்னும் வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணுற டிஜிட்டல் கரன்சியை நம்ம இங்க இன்னும் கொண்டு வரல கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்